எங்கள் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை தீபாவளி மிகவும் சிறப்பாக இருக்கும் அதில் பொங்கல் பண்டிகைனா என்னனா பொங்கல் வைத்து நாங்கள் கரும்பு புது ட்ரெஸ்சலாம் அணிந்து பொங்கல் வைத்து வீட்டு வாசலில் பொங்கல் வைத்து கரும்பெல்லாம் நட்டு பொங்கல் வைத்து ஸ்வீட் இனிப்பு இனிப்பலாம் போட்டு ஒரு ஸ்வீட் பொங்கலாக சாப்பிடுவோம் புது துணி அணிந்து கொண்டு ஊருகுள்ளே ஒரு விளையாட்டு போட்டி நடக்கும் அதில் விளையாட்டுல பகுந்து நாங்கள் சந்தோஷமாக அந்த பண்டிகையை கொண்டாடுவோம் அதேபோல் தீபாவளி பண்டிகைன்பா எங்கள் மாவட்டத்தில் எங் நடக்கும் தீபாவ் தீபாவளின்பது வெ வெடி வெடித்து புது துணி அணிந்து வெடி வெடிப்போம் அது வந்து வீட்டில் ஸ்வீட் பணியாரம் வீட்டில் பிரியாணி எல்லாமே எல்லா வகையான சாப்பாடு எனி ஸ்வீட் வெடியுடன் நாங்கள் வந்து அந்த பண்டிகையை ரொம்ப கொண்டாடுவோம் அதில் அதிகமாக சாப்பிட்டது மைசூர் கேக் லட்டு ஸ்வீட்லாம் சாப்பிடுவோம் பொங்கல் அன்று பொங்கல் பொங்கல் சாப்பிடுவோம் கரும்பு சாப்பிடுவோம் அது ரொம்ப எனக்கு பிடிச்சது தீபாவளி பண்டிகையும் பொங்கல் பண்டிகையும் ரொம்ப ரொம்ப மிகவும் பிடிக்கும் அதில் வந்து புது துணி அணிந்து கொண்டு வீடு வீடாக மை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே காட்டி காட்டி நாங்கள் சந்தோஷப்படுவோம் இது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பண்டிகை